நான் படிக்கிற பேப்பரு ஆரம்பத்தில் என்னன்னு கேட்டிங்கனால் செய்தித்தாள்னு எடுத்துக்கிட்டிங்கனால் தினகரன் தினமலர் தினத்தந்தி நக்கீரன்ட்டு இடையில ஒரு பேப்பரு ஒன்று போட்டிருந்தாங்க அது துக்ளக் இந்தமாதிரி பேப்பர்லாம் படிப்பேன் ஆனால் சேனல்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னால் மக்கள் டிவி பாலிமர் சன் நியூஸ் சன் டிவி இந்தமாதிரி சேனல்ல தொடர்ந்து பார்த்துட்டுருந்தேன் அப்புறம் புதிய தலைமுறைன்னு ஒன்று வந்தது அதில் கொஞ்சம் க்ளீனாக இருந்தது அதனால அதுவும் பார்த்தேன் இதுதான் நான் இப்போதைக்கி பார்த்துட்ருக்க சேனல்ன்னு எடுத்துக்கிட்டிங்கனால் அதுதான் ஆனால் மாலைமுரசுன்னு ஒன்று வரும் பாருங்கள் ஆனால் காலைல இந்த பேப்பர்லாம் படிச்சிடுவேன் இந்த பேப்பர்லாம் படிச்சிப்புட்டு சாய்ங்காலம் என்ன நியூஸு நடந்திருக்குன்னு பார்க்குறப்ப என்ன கேட்டிங்கனால் அங்கே போய்டுவேன் அந்த மாலைமுரசு வாங்கணும் மாலைமுரசை வாங்கிக்கிட்டு இங்கே டிவில உட்காந்த மாரி இப்போதான் எல்லாமே சேனல்ல போயிடுது அதனால் இந்தந்த சேனல் தான் பார்ப்பேன்